டவுன் ஸ்கூலுக்கும் வில்லேஜ் ஸ்கூலுக்கும் பார்த்திங்கன்னால் இப்போது கிராமத்திலேருந்து இப்போ டவுனுக்கு படிக்கப் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கரெக்டான டைம் கிடைக்காது அப்புறம் ப டிரான்ஸ்போர்ட்லையே கொஞ்சம் குழந்தைங்க நிறஞ்சா போயிட்டு வர முடியாது ஸ்கூலுக்கு போகும்போது நிறையா கம்ஃபர்டபுலா ஃபீல் பண்ணவும் மாட்டாங்க கிரஷ் பஸ்ஸில் ரஷ் ரஷ்ஷாக இருக்கும் கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கும் போக முடியாது அங்கே போனால் டயர்ட்னஸ்ஸோடு போவாங்க ஸ்கூலுக்கு இதே அவங்கவுங்க வில்லேஜ்லேயே படித்தா அந்தந்த இதெலாம் இருக்குது அந்த அதெலாம் ஃபீல் பண்ண முடியாது கரெக்டாக போய்ட்டு கரெக்டாக வந்திருவாங்க எல்லாம் கம்ஃபர்டபுலும் அங்கே கிடைக்கும் கொஞ்சம் எனர்ஜியாகவும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும் இதே டவுன் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டு நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நெட்வொர்க்கு எதுவுமே இருக்காது கரெக்டான முறையில் கிடைக்காது டிலே ஆகும் எல்லாமே டிலேவாக தான் நமக்கு கிடைக்கும் இது இது நம்ம ஸ்கூ நம்ம ஊரிலேயே படிக்கும் போது அந்த குழந்தைங்க அது எதுவுமே கெட அது எதுவுமே தேவைப்படாது கிடைக்குன்றத விட தேவைப்படாது அது எதுவுமே கரெக்டான நேரத்துக்கு போவாங்க நேரத்துக்கு அவங்க அவங்க அவங்க டெய்லி டாஸ்க் என்னவோ கரெக்டா பண்ணி முடிப்பாங்க இதுவே நம்ப டவுனுக்கு போகும்போது நிறையா நிறையா சேலஞ்செல்லாம் எதிர்பார்க்க நெ சேலஞ்ச் நிறைய சேலஞ்சாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதே சேலஞ்சாகவே இருக்கும் ஸ்கூலுக்கே போக முடியாது கரெக்ட் டைமுக்கு போக முடியாது எதுவுமே இப்போ நம்ம நினச்சது எதுவுமே அந்தளவுக்கு பண்ணவும் முடியாது கரெக்டான டைமுக்கு பண்ண முடியாது பண்ண முடியாதுனா டைமுக்கு பண்ண முடியாது மற்றபடி எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான்